மொழி அப்படிங்குறது நம்ம நினைக்கிறதை பேசுகிறதும் நம்மளோடய எண்ணங்களை ஒலி மற்றும் வரி வடிவில் நம்ம வெளிப்படுத்துறது தான் மொழி ஒரு உதாரணமாக நம்மளுடைய எண்ணமோ இல்லை நம்ம மற்றவங்களுக்கு கட்டளையோ இல்லை ஒரு ஒரு நம்மளோடய எண்ணங்களை பிறருக்கு நம்ம புரியவைக்கிறதுக்கான ஒரு ஒரு மீடியம் மீடியம் அப்படின்னா என்ன சொல்கிறது ஒரு ஒரு ஊடகம் தான் வந்து மொழி